நான் ஆன்லைனில் வந்து ரிவ்யூவ் பார்த்துட்டு விவோ வி டொண்ட்டி ஒன் இ மொபைல் எடுத்தேன் ஒன்லி தார்ட்டி ஃபை தௌசண்ட் தான் டுவெல் ஜிபி ரேமு இ நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு இது ப்ராசஸிங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது மொபைல் யூஸிங்கு கேமிங்க்கும் சூப்பராக இருக்குது கேமிங் மோடு இதில் டர்போ கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க வெளாடுறதுக்கு நல்லாயிருக்கு அதுமாதிரி ச ஃபோட்டோ கிளாரிட்டி கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு என்னை கேட்ட வரையும் இது ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் விவோ வி டொண்ட்டி ஒன் இ